லாக்டவுன் சமயத்தில் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது வீட்டுக்குள்ளையே அடஞ்சு இருக்கோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவும் மன அழுத்தத்தில் நான் வந்து போயிட்டேன் அப்போ தான் யோசனை வந்துச்சு ஏன் நம்ம சமைக்க கற்றுக்க கூடாது அடுத்து நமக்கு வந்து வாழ்க்கை இருக்குது திருமணமெலாம் இருக்குது ஸோ அதுக்காண்டி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யூடியூப்பை பார்த்து கற்றுக்க ஆரமித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக சில சில சமையல்லெலாம் நான் கற்றுக்க ஆரமித்தேன் அதில் மொதலில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னால் ரசம் வைக்க கற்றுக்கிட்டேன் அது வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோடய அம்மா மூலயமா நான் வந்து வைக்க கற்றுக்கிட்டேன் அவங்க தான் வந்து படிப்படியாக சொல்லி கொடுத்தாங்க அவங்க ரசம் வைக்கிற அழகே வந்து தனி அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் அவங்களோடய ரசமும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நானும் அந்த ரசத்தை வச்சு பார்த்தேன் ரொம்பவும் நல்லா வந்துச்சு அப்புறம் பார்த்தோம்னா சாம்பார் ரசத்துக்கு அடுத்தது சாம்பார் சாம்பார் வந்துட்டு எப்படி வந்து இந்த காயெல்லாம் நறுக்கணும் எப்படி வந்து அதை அழகாக வந்து அடுக்கி வைக்கணும் அந்த காயெல்லாம் தட்டில் என்னென்ன அந்த சாம்பாருக்கு தேவை அதை வந்து எப்படி வந்து தாளிக்கிறது எப்படி வந்து அந்த சாம்பாரை வந்து செய்யுறது எல்லாத்தையுமே வந்து அவங்க மொதல் மொதலில் வந்து சொல்லி கொடுத்தப்ப பார்க்கறதுக்கே ஆச்சர்யமாக இருந்தது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நானும் அதே மாதிரியே வச்சு பார்த்தேன் ரொம்பவுமே நல்லா வந்துச்சு அப்புறம் கூட்டு பொரியல் இந்த மாதிரி வந்து எல்லாமே பண்ண ஆரமித்தேன் எல்லாரோடய காய்கறி எல்லாம் போட்டு ரொம்பவுமே அற்புதமாக வந்துருந்தது அவர்களும் நேர்த்தியாக வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சரி நம்ம வந்துட்டு சைவ உணவு கற்றூக்கிட்டோம் சரி அசைவ உணவையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மீன் மீன் குழம்பு அவங்க கிட்ட எப்படி செய்றதுன்னு கற்றுக்கிட்டு அதையே செஞ்சேன் ரொம்பவும் நல்லா வந்துச்சு மீன் வறுவல் எங்க சைடெலாம் வந்துட்டு வேறு மாதிரி வந்து சமைப்பாங்க அந்த கலையை வந்து நான் கற்றுக்கிட்டேன் அவங்கள்கிட்டேருந்து அப்புறம் வந்துட்டு எங்கள் பாட்டி மோர் கொழம்பு நல்லா வைப்பாங்க அவங்கள்கிட்டேருந்து நான் மோர் கொழம்பு வைக்க கற்றுக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு அவங்க கேரளா சைடு அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவியல் பழம்புளி இதெல்லாம் வந்து நல்லா போடுவாங்க அவங்க கிட்ட அதையும் நான் வந்து எப்படி செய்யணும்ன்னு சொல்லி கற்றுக்கிட்டேன் அப்புறோம் மட்டன் கொழம்பு மட்டன் சுக்கா இதெல்லாம் எப்படி செய்யணும்னு நான் அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன் அவங்க வந்து சிக்கன் அவங்கள் வந்து சமைக்க தெரியாது அவர்களுக்கு சாப்பிட மாட்டாங்க அதனாலே வந்துவிட்டு சிக்கன் ரெசிபியை மட்டும் வந்துட்டு நான் யூடியூப் அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் சிக்கன் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்து கற்றுக்கிட்டு சிக்கன் வாங்கி அதே மாதிரி பெப்பர் சிக்கன் கிரேவி நான் பண்ணி யூடியூப்பை பார்த்து பண்ணிணேன் ஃபர்ஸ்ட் பண்ணிணப்போ வந்துட்டு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்துச்சு கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு உப்பு கம்மியாக இருந்துச்சு இந்த மாதிரியெலாம் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து திரும்பவும் அதே மாதிரி பண்ணி பார்த்தேன் ரொம்பவும் அருமையாக வந்துச்சு அதை வந்து என்னோடய தம்பிக்கு நான் கொடுத்தேன் அவன் அதை சாப்பிடுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி சொன்னான் இப்போது எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஒன்றரை வருடம் ஆகுது இப்போது நான் என் கணவருக்கு முதல் மொதலில் செஞ்சு கொடுத்தது அந்த பெப்பன் சிக்கன் கிரேவி தான் அவர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது